மருத்துவமனை நிர்வாகத்தை பற்றி கொறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஊழியர்கள் மட்டும் தான் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் அதிகமான ஊழியர்கள் இருக்குறது ஒரு மருத்துவமனையில் எந்த அளவுக்கு வசதிகளும் வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்குமோ அந்த அளவுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் எங்கள் பகுதியில் உள்ள மருத்துவமனையிலே இருக்குது எவ்வளோ அந்த செயற்கை வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அத அதை எல்லாருமே ஷேர் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிர்றாங்க ரொம்ப ஒரு சீரான முறையில் தான் வந்துட்டு இங்கே மருத்துமனை வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது எல்லாம் எல்லா நோய்களுக்கான ட்ரீட்மெண்டுமே வந்துட்டு எங்கள் மருத்துவமனையில் வந்துட்டு பார்க்குறாங்க முடியாத பட்சத்துக்கு மட்டும் தான் வெளி மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதுவும் ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாப்பான முறையில் அந்த நோயாளியை வந்து எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக வந்து நம்ம கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக கொண்டு போய் சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கு வந்து எங்கள் மருத்துவமனை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது